கடலூர் மாவட்டத்தில் வேலுடையான்பட்டு முருகன் கோயில் ரொம்ப ஃபேமஸாக அது ஒரே கல்லில செதுக்கப்பட்ட கோயில் அது சிலைகள்லாம் ஒரே கல்லில செதுக்கப்பட்டிருக்கு அடுத்தது நடராஜர் கோயிலில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு திருவந்தி திருவந்திபுரத்தில் வந்து தேவநாதர் சாமி கோயில் ரொம்ப அதில் விசேஷமானது அடுத்தது வந்து கிருஷ்ண ஜெயந்தி இங்கே நல்லா நடக்கும் இதில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி எப்படி செய்யறாங்கன்னா குழந்தைகளோட பாதத்தை வந்து மாவில் வச்சு வீடுகள்லியோ கோயில்கள்லியோ வச்சு அதை அச்சு வைச்சு இவங்க வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறாங்க இப்போது வைகுண்ட ஏகாதசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மார்கழி மாதம் நடக்குது